இப்போ வர்ற நிறையா நியூஸுல் வந்து அதாவது என்னன்னால் கட்சி அதுக்கப்புறம் அப்புறமேட்டு இந்த பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுற பிரச்சனை இல்லை அவங்க பண்ணிண விஷயம் அதை காமிக்கிறதுக்கே இப்போ நிறைய சேனலுக்கு நிறைய செய்தி பேப்பருக்கு இதுக்கு சரியாப் போயிடுச்சி ஆனால் இந்த விவசாயிகள் அவங்களுக்கான கஷ்டம் அவங்க அவங்களுக்கான பிரச்சினைகள் எதையுமே எந்த ஒரு நியூஸ்லையும் சொல்றதில்லை பேசப்படுறதும் இல்லை எந்த ஒரு பிரச்சாரமோ இல்லை எதாக இருக்கட்டும் எதாக இருந்தோனா அதிலல்லாம் பேசப்படறதே இல்லை நிறையாப் பிரச்சனை இருக்குது இப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்குது அப்புறம் இன்னும் இப்போ தண்ணீர் பிரச்சனை அப்புறம் மருந்து பிரச்சனை அப்புறம் கரண்டு பிரச்சனை இருக்குது அப்புறம் இன்னும் விலை விலைப் பயிர்கள் அதெல்லாம் வாங்குவது அதுக்கான பணப்பிரச்சினை இதெல்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் எந்த ஒரு இதுலையுமே பேசுவது இல்லை நிறையா குடும்பம் வந்து இனிமேல் இப்போ விவசாயத்தொழிலெலாம் நிறையா பேர் விட்டுவிட்டு இப்போ வந்து எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க மில்லு வேலைக்கு போகிறாங்க அந்தமாதிரி எல்லாம் மாறிக்கிட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் எந்தவொரு நியூஸில் எதுலையுமே எந்த ஒரு பேப்பரில் எதுலையுமே சொல்வது கிடையாது